ஹலோ சார் வணக்கம் நான் உங்களுடைய காரை வாடகைக்காக எடுத்துருந்தேன் பங்ளாப்பூர்லருந்து ஈரோடு வரைக்கும் ஒரு வாடகைக்காக போய்ட்டு வந்தோம் உங்களுடைய டிரைவர் அதிகமாக ஃபோன் பேசிகிட்டே வண்டி ஓட்டுறாரு அதே மாதிரி வண்டியினுடைய சீட் தரமானதாக இல்லை ஸ்பீட் பிரேக்கரில் அவர் வண்டியை ஓட்டும் போது ரொம்ப வண்டி குதிக்கிற மாதிரி ஓட்டுறாரு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணும் பட்சத்தில் அடுத்த முறை நாங்கள் உங்ககிட்ட வண்டி வாடகைக்கு எடுப்போம் இல்லை இதே மாதிரி நடந்தால் நாங்கள் வண்டி உங்கள் கிட்ட வாடகைக்கு எடுக்க மாட்டோம்ங்கிறதை நான் உங்களுக்கு தெரிவிச்சிக்கிறேங்க சார்